இந்திய வரலாறுனு பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா முற்காலத்தில் வந்துட்டு முதல் முதலில் தோன்றிய மூத்தகுடி இந்தியா இந்தியாவில் உள்ள தமிழ்குடி என்று சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு முன்னாடிலாம் இந்தியான்னு ஒரு ஒரு நாடு கிடையாது இந்தியாவே வந்துட்டு நானூறுக்கு மேற்பட்ட நாடுகளாக பிரிச்சிருந்தாங்க பிரித்து சிற்றரசர்களும் மாபெரும் அரசர்களும் ஆண்டுட்ருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன அவங்களுக்குனு ஒரு கலாச்சாரம் அவங்களுக்குனு ஒரு ஒரு வழிமுறைகள் வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வழிமுறையும் ஒவ்வொரு பின்பற்றலும் ஒவ்வொரு அறிவியல் சார்ந்த பின் வழிமுறைகளாக இருந்துச்சி இப்போ ராஜ ராஜ சோழனோட தஞ்சை பெரியக்கோயில எடுத்துக்கோங்களேன் அது வந்துட்டு ஒரு ஆயிதத்தலமாகவும் பொற்காசுகள் பொக்கிஷங்களை பாதுகாக்கும் வைக்கும் ஒரு தலமாகவும் வெள்ள கால வெள்ளம் வந்துச்சி அப்புடின்னா இல்லைனா வந்துட்டு மக்களுக்கு பஞ்சம் வந்துச்சினாலும் வந்துட்டு இயற்கை பேரிடர்னால எந்த ஒரு அவ் அவசரம் ச்சி அசம்பாவிதமும் நடந்துறக்கூடாதுங்கிறக் கொசாரம் தான் இந்த ராஜ ராஜ சோழன் அந்த தஞ்சை பெரியக்கோயிலை அப்படி வடிவமைத்து கட்டி கட்டினார் இப்போது சரி அப்படி கட்டினதுனால வந்துட்டு இப்போது மலைக்காலங்களில் வந்து வெள்ளம் வந்துச்சினு வச்சிக்கோங்களேன் வயவெளியில் ஃபுல்லாக வந்து எல்லா விதைகளும் அழிந்து போயிடும் அதனால அவரு என்ன என்ன பண்ணிணாருன்னா அந்த கோபுரத்துமேல கவசத்தில் விதைகளை வச்சி அபிஷேகம் செஞ்சாரு அப்படி என்ன ஆகும்னா அவ்வளோ உயரத்தில் வந்துட்டு எந்த ஒரு பேரிடர்கள் சுனாமியே வந்தாலும் வந்துட்டு அழி அழிந்து போகாது அப்போ சுற்றி இருக்க எல்லாம் அழிஞ்சாலும் அந்த கோயிலில் கவசம் இருக்க விதைகள் அழியாது இல்லையா அந்தமாதிரியான தொழில்நுட்பத்துல இந்திய வரலாறு கட்டிடக்கலைகளை சொல்லலாம் அதேமாதிரி எனக்குரிய பெருமைக்குரிய வரலாறு தருணம் எதுன்னு பார்த்திங்க அப்புடின்னா முகலாய பேரரசு போர் எடுத்து வந்தப்போது அவர் காலத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க ராஜா சேரன் சோழ பாண்டியர்கள வந்துட்டு அவரால் வெல்ல முடியல ஏன்னா அவர் க ராஜா ராஜாக்கள் சேரன் சோழன் பாண்டியர்கள் அனைவரும் வந்துட்டு எப்டி இருந்தாங்கன்னா போர்லையும் சரி அறிவியலிலும் சரி போர் யுத்திகள்லையும் தேர்ந்து இருந்தாங்க முகலாய பேரரசும் வந்துட்டு வலிமை மிக்க படைகள் வச்சிருக்கலாம் ஆனால் பாதி இந்தியாவையே வந்துட்டு அவுங்க ஜெயித்து அவரோட ராஜ்ஜியமாக மாத்திருக்கலாம் ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குரிய உட்பட்ட பகுதியில் வந்துட்டு தென்னிந்திய பகுதியில் வந்துட்டு அவர்களால் வந்துட்டு எந்த ஒரு ராஜ்ஜியத்தையும் வந்து கைப்பற்ற முடியல ஏன் ஏன்னா சேரன் சோழர் பாண்டியர்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு தன்னுடைய எல்லைகளை வந்துட்டு கவனிச்சாங்க அதேமாதிரி பாதுகாக்கும் யுக்திகளை வந்து மேம்படுத்தினாங்க இப் அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தருணமாக நான் பார்க்குறேன் அதேமாதிரி நான் பெருசாக பார்த்த விடுதலை போராட்ட தலைவர் யாருனு பார்த்திங்க அப்புடின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஏன்னா மகாத்மா காந்தி சொ அவருதான் வந்துட்டு முக்கியமான புள்ளியாக இருந்தாரு ஆனால் அவர் அகிம்சமே அகிம்சையா உட்காந்ததுனால நிறையா பேற்றுக்கு வந்து அமைதியாகதான் இருக்கான் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்க இப்போது ஒருத்தன் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அப்புடின்னா அவனை வந்துட்டு என்ன பண்ணிணாலும் எந் அமைதியாவே இருப்பான் அப்புடின்னா அவன் எல்லாமே பண்ணிக்கிட்டுதான் இருப்பான் இப்போது ஒருத்தவனை அடிச்சா அவனுலேருந்து நமக்கு தான் விபரீதம் ஆகும் நியூட்டன் விதிப்படி எந்த ஒரு விசையாக இருந்தாலும் எதிர் விசை உண்டுன்னு தெரிஞ் அப்படி இருந்தாதான் வந்துட்டு அதோட விளைவு என்னென்னு அவன் பண்ணாமல் இருப்பான் சுபாஷ் சந்திர போஸ் அதைதான் பின்பற்றினாரு இப்போ வந்துட்டு அவன் அடிக்கிறான் திருப்பி அடி என்ன ஆகப்போதுன்னு இறங்கி செஞ் இறங்கி அந்த இடத்துல தொ போரிட்டாரு அப்படி பண்ணவும் தான் சுதந்தரத்திற்கான ஒரு வழியே பிறந்துச்சுனு நான் கருதுகிறேன் அவரு பண்ணதுனால தான் நான் அவரு ஏன்னா அப்போயே வந்துட்டு ஹிட்லரோட பார்த்துருப்பாங்க ஏன்னா யாரையும் ஹிட்லர் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் போயி பார்த்தாரு அதனால் தான் வந்துட்டு மாபெரும் அப்பேற்பட்ட தலைவரையே வந்துட்டு பார்த்துருக்காரு அதே மாதிரி ஒரு சுதந்திரத்திற்கான வழி அங்கேருந்து பிறந்துச்சுனு சொல்லலாம் ஏன்னா அதுவரைக்கும் இரநூறு வருசமா அமைதியா இருந்த இந்தியர்கள் எல்லாம் சுபாஷ் சந்திரபோஸ் கேட்டு தான இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கணும்னே எழுந்திரிச்சாங்க அதில் தேர்ந்தெடுத்தது தான இந்த அகிம்சை போர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவரு வந்ததுக்கப்புறம்தான தெரிஞ்சிச்சி இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போகணும் அப்படின்னு அதில் வந்துட்டு போரிட தெரியாதவர்கள் வந்து அமின்ச அகிம்சை சைடு போயிருக்கலாம் இல்லைனா போரிட தெரிஞ்சவர்கள் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸு வழியில் போயிருக்கலாம் வாய்ப்புகள் உள்ளது அல்லவா அதனால் வந்துட்டு எனக்கு பிடிச்ச தலைவர்னு பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ்